ராமேஸ்வரம் நான் சென்ற இடத்துல வந்து ராமேஸ்வரம் எனக்கு நல்ல அரிதான இடமா இருக்கு ஏன்னா ராமேஸ்வரத்துலருந்து தனுஷ்கோடி தனுஷ்கோடியில வந்து இரண்டு இடம் இரண்டு கடலும் ஒன்னாக வந்து இணையிறதால் அதில் வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் தீர்த்தமாக எடுத்து இது பண்ணுவாங்க தனுஷ்கோடியில அடுத்து ராமர் பாலம் மேம்பாலம் அந்த பாலம் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் சில திருவள்ளுவர் சில அது ஒரு சிறப்பானது அது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும்